நான் ஒரு நீச்சல் அடிக்கப் போகிறேன்னா நம்ம தெம்பு வேணும் உடம்புக்கு தெம்பு வேணுன்னா எப்படி போகணுன்னா காலையில் எதுனா சாப்பிட்டு போனோன்னா ச வாமிட் வந்துடும் நல்ல ஃபுல்லா நம்ம சாப்பிட்டு நம்ம வீட்டில் உக்காந்துருக்குற மாரி நினச்சிக்கினு நம்ம வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு நம்ம போய் நீச்சல் அடிக்கப் போனோம் கத்துக்கணுன்னு நினைச்சோன்னா கத்துக்க முடியாது ஏன்னா போயிட்டு நம்ம கவுந்தடிச்சு அடிக்க சொல்ல அது என்ன பண்ணும் மூச்சு திணறும் மூச்சு திணற சொல்ல என்ன பண்ணும் வாய் வழியாக வாந்தி கூட வரும் முடியாது அதனால் அது தேவையில்ல நம்ம போய் சாப்பிட்ணும் அங்கே போயிட்டு நீச்சல் அடிச்சோன்னா எப்படின்னா நார்மலாக ஏதோ லிமிட்டாக ஒரு லிமிட்டாக வேறே எதுனா உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் சும்மா மீடியமாக எது சாப்பிட்றோமோ தெம்பா இருக்கிறது நமக்கு ஜூஸோ இல்லை வேறே எதுனா சாப்பிட்டு கூட இல்லை வீட்டுக்கு இல்லை நம்ம போகிறோம் நார்மலாக கொஞ்சம் சாப்பாடு கூட சாப்பிட்டு கூட கொஞ்சம் தெம்பு கிடைக்குற அளவுக்கு மெ போயிட்டு நீ எப்படி அடிக்கிறேனோ ஆரோக்கியமாக அப்போ தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம எந்தளவுக்கு விளையாடலாம் எந்தளவுக்கு ஜாலியாக நம்ம சுத்தலாம் அப்டின்ற மாரி எந்தளவுக்கு நீச்சல் அடிக்கலாம் எப்படில்லாம் நம்ம ட்ரைனிங் பண்ணிக்கணும் எப்படில்லாம் போகணுன்றதும் அந்த ஆரோக்கியத்தில் அப்படி வரும் அப்படி தான் போய் கற்றுக்க முடியும் நம்ம வயிறு முட்ட போய் செய்யணும் வயிறு முட்ட போய் சாப்பிட்டு போய் செஞ்சோம்னா கற்றுக்க முடியாது ஆரோக்கியமும் இருக்காது நார்மலாக ஒரு எப்படி நம்ம அளவாக நம்ம சாப்பிட்டா தான் நமக்கு அமிர்தம் அளவுக்கு மீறி சாப்பிட்டா அது வாமிட்ன்ற மாரி தான் அளவாக மீடியமாக நம்ம சாப்பிட்டு போய் ஒரு நீச்சல் கற்றுக்கணும் அப்படி தான் போகணும் நீச்சல்ங்கிறது நான் சாப்பிட்டு நான் நல்ல சாப்பிட்டேன் போய் நீச்சல் அடிச்சா நான் இப்படி ஆகிட்டேன் அப்படினுலாம் சொல்லவே கூடாது நம்மளுக்கு தகுந்தமாரி தான் நம்ம பண்ணிக்கணும் நம்ம உடம்ப நம்ம காப்பாத்திக்கிற மாரி தான் நம்ம் தண்ணியும் நம்மள காப்பாற்றும்